கல்வியறிவுன்றது வந்து இந்த காலத்தில் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றா கருதப்படுகிறது கல்வி இல்லைனா இந்த இந்த காலத்தில் வந்து நம்ம வந்து வாழவே முடியாதுனே சொல்லலாம் கல்வி வந்து ஒரு மனுஷனை வந்து நல்ல நிலையில் வந்து உயர்த்துகிறதுலருந்து எல்லாத்துக்குமே வந்து கல்வின்ற நிலமை வந்து வந்துருச்சு இப்போ கல்வி அறிவு வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம தூங்கி எழுஞ்சதுலருந்து மறுபடியும் நைட்டு படுக்க போகுற வரைக்கும் எல்லா விஷயத்திலுமே வந்து இந்த கல்வியோட சமந்தப்பட்டது தான் இருக்குதே வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு சுச்வேஷன்லயோ இல்லை எல்லா ஒரு விஷயத்திலியோ வந்து இந்த கல்வின்றது ரொம்பவே வந்து உதவுது இதுவே பார்த்தீங்கனா படிக்காதவங்கள் இருக்காங்கள் படிக்காதவங்கள் வந்து இந்த வாய்ப்பு வந்து ரொம்பவே வந்து தவற விடுறாங்கள் இப்போ நம்ம ஒரு பஸ்ஸாருக்கட்டும் எம் ஒரு ஊருக்கு போகிறதாருக்கட்டும் இப்போ அவங்களால படிக்க முடியாத்தால இப்போ மற்றவங்களோட உதவியை தான் வந்து அவங்க எதிர் பார்க்குறாங்க அவங்கள் அவங்களா தனிச்சு இயங்கவே அவங்களால முடியல ந கொஞ்ச விஷயம் ஏதாவது வீட்டு வேலை அப்படின்ற விஷயத்துல கூடவமே வந்து கல்வின்றது வந்து ஒரு முக்கியமானதாக தான் இருக்குது எது சமையல் செய்கிறதாருக்கட்டும் எல்லாமே பசங்களை பார்த்துக்கறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இப்போ வந்து கல்வியறிவு வந்து ரொம்ப ஒரு முக்கியமானதாக தான் கருதப்படுது இதை வந்து படிக்காதவங்கள் வந்து ரொம்பவே தவற விடுறாங்கள் இது படிச்சவங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து எல்லா எல்லா ஒரு சுச்சுவேஷன்லேயுமே அதை வந்து ஏதாவது ஒரு நிகழ்வில் கூட வந்து நம்மளுக்கு வந்து படிச்சிருந்தோம் வச்சிக்கோங்களேன் நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் இதுவே வந்து படிக்காதவங்கள் வந்து இது எல்லா விஷயத்தியுமே வந்து தவற விடுறாங்கள் அதனால் வாழ்க்கையில் வந்து கல்வியறிவு வந்து எல்லா சூழ்நிலையும் உதவுது கல்வியறிவு வந்து ரொம்பவே வந்து முக்கியம்